சிவகங்கை மாவட்டத்தில் ரொம்ப குறிப்பிடத்தக்க இருக்கது அப்படினா நம்ம காரைக்குடியில இருக்கிற அந்த செட்டிநாடு வீடுகள் அதெல்லாமே ரொம்ப குறிப்பிடதக்கது அதோட கட்டடக்கலை எல்லாமே நம்ம வந்து ரொம்ப அசந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ரொம்ப வித்தியாசமாக வினோ ரொம்ப நம்ம ரசிச்சு பார்க்குறமாரி நம்ம அறிவ தூன்ற மாதிரி இருக்கும் அதெல்லாமே ரொம்ப முக்கியத்துவமாக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படினா அது வந்து கோ கோவில் திருமண சீ திருமயத்தில் இருக்க அந்த மலக்கோட்டை அப்புறம் பற பறவைகள் சரணாலயம் அப்புறம் இங்கே இருக்க நிறையா கோவில்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து சுற்றுலாத் தளங்களுக்கு ரொம்ப பெயர் போன இடங்கள்